எனக்கு வந்து டிவி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா அந்த நீயா நானா அதுக்கப்புறம் வந்து நகைச்சுவை ஃபுல்லாகவே வடிவேல் நகைச்சுவை எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இது சீரியல்ஸ் வந்து உறவே உயிரே அது நான் அது ஒரு பிக்கஸ்ட்டு ஃபேனுங்க நான் அதுக்கு நான் அது ஒரு சவன்த் ஆர் எயித்து ஸ்டேண்டர்ட் படிக்கும்போது அது ஸ்டாட் பண்ணிணாங்க அது வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம் அது இன்னி வரைக்கும் அதோட தாக்கம் அதில் பார்க்காதது அந்த இது வந்து மாறவே மாறாது அது உனக்கே உனக்கா சாரி உறவே உயிரா தென் இன்னொன்று வந்து நாகினி நாகினியெலாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்த்து நம்மளும் நாகினியாக இருக்கக்கூடாதா அப்படின்லாம் ஏங்கின நாட்கள் அதிகம் அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் அதிகமாக பார்த்தது வந்து இந்த பார்பீ சீரீயஸ்சு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நைட்டு நயன் ஓ க்ளாக் வந்து போகோ சேனலில் போடுவாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு சில ஓல்டு மெமரீஸ் அதெல்லாம் மறக்கவே பிடிக்காது மறக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்கும் பார்பீஸ் வந்து ஏன் பிடிக்கும் அப்படினா இன்னமுமே எனக்கு ஸ்டில் கார்ட்டூன் வந்து ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் என்ன ரீசென் அப்படினா இப்போ சம் டைம்ஸ் நான் வந்து இப்போ ஒரு சிலருக்கெலாம் வந்து ஜஸ்ட்டு அது மூவி ஓகேங்களா இப்போ நான் சம் டைம்ஸ் எதாவது ஒரு மூவி பார்க்குறேன் அதில் வந்து இந்த யாராவது இந்த இப்போ செண்டிமெண்டலாக அவங்க வந்து சேராமல் போய்விட்டாங்க லைக்கு லவ்வு வந்து சேரலை இல்லை எதாவது ஒரு ரொம்ப செண்டிமெண்டலாக இருந்துச்சு அப்படினா எனக்கு வந்து ஒரு சிலர் அழுவாங்க செண்டிமெண்டலாக வந்து பார்க்கும்போது அழுகை வரும் ஓகே பட் எனக்கு என்ன கஷ்டமாகிரும் அப்படினா அதுக்கப்புறமா அதை வந்து என்னால் அதிலருந்து வெளியவரதே ரொம்ப கஷ்டமாகிரும் மனசளவில் அந்தளவுக்கு நான் கஷ்டப்படுவேன் ஸோ அதனாலேயே வந்து இந்த மாதிரியான மேக்சிமம் அந்த மாதிரி மூவீஸை வந்து நான் பார்க்கமாட்டேன் ஆனால் இந்த கார்ட்டூன்ஸில் எல்லாம் அப்படி இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து நான் கார்ட்டூன்ஸ் அதிகமாக பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி ஷோவில் நீயா நானாதான் நீயா நானா வந்து எல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சினைகள வந்து நிறையா எடுத்து சொல்லுவாங்க நிறையா கருத்து அதில் வந்து சொல்லுவாங்க ஒரு தீர்த்தமான முடிவு அப்படிங்குறது வந்து அதிலருக்கும் நீயா நானாவில் அதுக்கப்புறம் வந்து விவாதம் மேடை விவாதம் மேடையில் அதுதான் நீயா ரியாலிட்டி ஷோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் எதுவும் இதுவரைக்கும் அவ்வளோக்கா விரும்பி பார்த்ததில்ல பட் சின் சின்ன வயசுல இந்த சரிகமபா டேன்ஸ் ஜோடி டேன்ஸ் டேன்ஸ்யெலாம் வந்து எனக்கு பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயங்கரமாக டேன்ஸ் பண்ணுவாங்க பிகாஸ் எனக்கும் டேன்ஸ் ரொம்ப பிடிக்கும் நகைச்சுவைன்னு எடுத்துக்கிட்டோம்னால் வடிவேல் சார் அண்டு விவேக் சார் விவேக் சாரோட காமெடிஸ் எல்லாமே வந்து எதோ ஒரு கருத்தை வந்து உலகத்துக்கு சொல்கிறதாகவும் அதை வந்து ஒரு காமெடியாக வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிடிக்கும் நான் மேக்சிமம் ரியாலிட்டி ஷோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அவங்க அவங்களோட கருத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி வரும் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த விவாதங்கள்னு எடுக்கிறம்போது நிறையா பட்டிமன்றங்களெலாம் பார்த்தது உண்டு ஒரு பட்டிமன்றங்களுக்கு நானே கூட கேம்பையரிங்யெலாம் கூட பண்ணியிருக்கேன் ஸோ வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் பட்டிமன்றங்கள் அது எல்லாமே இதுதான் எனக்கு பிடித்த நிகழ்ச்சி அதுதான் நான் விருப்பப்படுற நிகழ்ச்சிகளும் கூட ஸோ இதெலாம்தான் ரொம்ப பிடிக்கும்